திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரபலமான விளையாட்டு அப்படின்னு பார்க்கும் போது என்னென்னா வரும்னா பெண்கள்லாம் குழந்தைகள் பெண் குழந்தைகளெல்லாம் என்ன விளையாடுவாங்க அப்டினு பார்த்தீங்கன்னா நொண்டி பல்லாங்குழி அப்புறம் வந்து அந்த சின்னச்சின்ன சாமான்களெல்லாம் வச்சுட்டு சமைக்கிறது அது மாதிரி தான் வந்து அதிகமாக விளையாடுவாங்க ஆண்கள் ஆண் பிள்ளைகள்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிரிக்கெட்டு க கபடி இது மாதிரியான விளையாட்டுகள்லாம் விளையாடுவாங்க அதிகமாக என்ன விளையாடுவாங்க அப்படின்னா கபடி விளையாடுவாங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க ஒரு சில இடத்துல மட்டும் தான் தனியாக வந்து ஹாக்கி விளையாடுவாங்க பெண் குழந்தைங்களும் இன்னும் என்ன வந்து விளையாடுவாங்கன்னா கொக்கோ விளையாடுவாங்க அவர்களுக்கு அதில் வந்து அதிகமான ஆர்வம் இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து சின்னச்சின்னதாக வந்து செவன் ஸ்டெப்ஸு அது மாதிரி வந்து ஒரு கல்லு அடுக்கி வச்சுட்டு அது வந்து ஒரு ஒரு டீம் வந்து அடுக்கிறது ஒரு டீம் வந்து அடிக்கிறது அடிச்சிட்டு ஓடி போயிடுவாங்க திருப்பி வந்து அந்த கேச்சர் டீம் வந்து அதெல்லாம் எடுத்து க செவன் ஸ்ட செவன் ஸ்டோன்ஸ் இருக்கும் அதை வந்து அதோடய சைஸ் வச்சு அடுக்கிறது அது மாதிரியான விளையாட்டுகள் தான் நிறையா பெரும்பாலும் விளையாடுவாங்க இதெல்லாம் வந்து பெரும் பெரும்பாலும் பெண் குழந்தைகள்லாம் அவங்க வந்து அவர்களோட தெருவுகளில் அது மாதிரி தான் விளையாடுவாங்க ஆனால் இந்த ஆண் பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து இது வந்து நான் இருக்கிறது வந்து ஒரு கிராமமாக இருக்கும் அதனால் வந்து கிராமத்தில் கொஞ்சம் வீடு கொஞ்சம் இடத்துல வந்து கழனி அது மாதிரிலாம் இருக்கும் அந்த கழனி சைடுலலெல்லாம் வந்து இவங்க போயிட்டு கிரிக்கெட் விளையாடுவாங்க நிறையா நேரம் இரவு நேரங்களில் எல்லாம் வந்து இந்த கபடி அந்த லைட்டுலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கபடி அது மாதிரிலாம் விளையாடுவாங்க கபடி வந்து ஒரு தெருவுக்கும் இன்னொரு தெருவு பசங்க அது மாதிரிலாம் வச்சு இவங்க கபடி விளையாடுவாங்க அப்புறம் அதுலேயே வந்து இங்கே நிறைய டீம்ஸ் இருக் டீம் நேம்லாம் இருக்குது ராக்கர்ஸு ராக்கர் டீமு ஸ்டார் டீமு கோல்டன் டீமு அது மாதிரி வந்து இருக்குது அதை வந்து இப்போ அவங்க வந்து வாரம் வாரம் வி வாரம் வாரம் இல்லான்னா மாசத்துக்கு ஒரு முறை அது மாதிரி வந்து விளையாடுவாங்க அப்படி விளையாடும் போது என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் தெருவு தான் இந்த தடவை வின் பண்ணுச்சி எங்கள் தெருவு இந்த தடவை ஸ்டார் டீம் ஸ்டார் தெருவு அது மாதிரிலாம் வந்து அவனுங்க வச்சு விளையாடுவாங்க அதுக்கு அப்புறம் வந்து இங்கேயே இங்கே இங்கே அந்த இடத்துல விளையாடுவாங்க அப்படி அந்த ப்ளே க்ரவுண்ட்ஸில் விளையாடுவாங்க அப்படி இல்லைன்னா எங்கள் ஊர்லேயே வந்து நிறைய பார்க்குலாம் இருக்குது பெரியார் பூங்கா அண்ணா பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பூங்காங்களெல்லாம் என்ன இருக்குதுன்னா ஜிம்முலாம் இருக்குது நிறையா ஜிம்முலாம் இருக்குது அந்த ஜிம்முலேயும் வந்து காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறது மா ஈவினிங்கில் எக்ஸசைஸ் பண்ணுறது அது மாதிரிலாம் இருக்குது இது வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து இதை இதையும் இண்ட்ரடியூஸ் பண்ணிணாங்க இந்த ஜிம்மெல்லாம் அது பார்க்கில் வந்து இந்த ஜிம்மையும் வந்து இன்க்ளூட் பண்ணிணாங்க இந்த இவர்களோட ஊர்லேருந்து ஒரு சில குழந்தைங்களால் அதுக்கு அப் விளையாட்டில் அடுத்த லெவல்க்கு போக முடியல அப்படின்றதுக்காக எங்களோடய எம்பி வந்து இது மாதிரி ஒன்று கன்ஸ்ட்ரெக் பண்ணிணாங்க உருவமைச்சாரு இந்த ஜிம்மை வந்து உருவமைச்சாரு அது மூலிமா வந்து நிறைய பேரு வந்து ந முன்னெல்லாம் வந்து காசு கட்டி வந்து ஜிம்முக்கு போவாங்க நான் இங்கேருந்து ஒரு த்ரீ கிலோ மீட்டர்ஸ் ட்ராவல் ட்ராவல் பண்ணி போயிட்டு நாங்களே போய் பே பண்ணி அது மாதிரி கொஞ்சம் ரிஸ்க்குலாம் இருந்தது இப்போ வந்து எங்கள் ஊர்லேயே நடந்து ஒரு ஒன் கிலோ மீட்டர் டிஸ்டெண்ட்ஸ்லேயே வந்து எங்களுக்கு வந்து ஜம்மெல்லாம் வந்து கட்டி கொடுத்துட்டாங்க அதுவு அது மூலிமா உடற்பயிற்சி செய்கிறது நம்ம நம்ம இந்த விளையாட்டுக்கு தேவையான நம்ம உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குறதுக்கு அது மாதிரி எல்லாம் வந்து அந்த விளையாட்டு பூங்காவில் இருக்குது